நான் சமைக்கிறதுக்கு வந்து அப்பா அம்மா நல்லா ச அம்மாவை விட அப் அப்பா நல்லா சமைப்பார் அதை பார்ப்பேன் அதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கஸ்டம்னு போது நான் வேலைக்கு போக ஆரமிக்கு ஆரம்மிச்சேன் மேரேஜிக்கு முன்னாடியேதான் ஆரம்மிச்சேன் அப்பயும் நான் சிஸ்டர்ஸ்ஸுங்க கிட்டதான் நான் அதிகமாக போய்ட்டு அப்பாவை பார்த்து சமைச்சதனால அப்பாக்கிட்ட கற்றுக்கின்னு அதுக்கு அப்புறம் சிஸ்டருங்கிட்ட போய் சென்னையில் போய் நான் அவங்ககூட இருந்து அப்பா சொல்கிறதெல்லாம் செய்வேன் அவங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சு கேட்டு நான் செய்வேன் பார்த்துக்குவேன் அப்புறம் என்னுடைய மூளை பயன்படுத்தி உப்புமாவு சப்பாத்தி கறி குழம்பு மீன் குழம்பு இப்படிலாம் நானாக கொஞ்ச கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக கல்யாணத்துக்கு முன்னாடியே கத்துக்கின்னு கல்யாணத்துக்கு அப்புறந்தான் அதிகமாகவே நான் சமைத்த ஆரம்மிச்சனே அவங்க வந்து கேட்பாங்கோ இது செஞ்சால் நல்லா இருக்குது அது செஞ்சால் நல்லா இருக்குது அப்படின்னாக்கா அவங்க என்ன கேட்குறாங்களோ மோஸ்ட்லி சப்பாத்தி விரும்புவாங்க கறி குழம்ப விட சப்பாத்தி விரும்புவாங்க அதுமாரி இந்த உருளைக்கிழங்கு இந்த தக்காளி தொக்கு குருமா இந்தமாதிரிலாம் விரும்புவாங்க அவங்க வந்து செஞ்சு வச்சிட்டு கூட நீங்கள் போயிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வா அந்தமாதிரி அவங்க சா நல்லா என்னது ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றா மாதிரி ஒரு நாளைக்கு சப்பாத்தி செஞ்சு வச்சிட்டு வந்தேன்னால் வயசானவங்களுக்கு இந்த மாதிரி மூணு நாளைக்கு நான் வச்சு சாப்பிட்க்குவேம்மா அப்படின்னு கண்டிப்பாக உண்மையாகவே அவங்க கேட்பாங்க எங்கிட்ட காமனாகவே பேசுவாங்க நான் அம்மா நீங்கள் சும்மா சொல்கிறீங்களா தமாஸுக்கு சொல்கிறீங்களா இல்லை விளையாட்டுக்காவே சொல் நான் சீரியஸாக சொல்கிறேன் நீ சுட்டு வச்சிட்டுப்போ செஞ்சு வச்சிட்டுப்போ அப்படின்னுவாங்க சப்பாத்தி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு நான் சப்பாத்திதான் அதிகமாக செஞ்சிக்கொடுப்பேன் இந்த பிரியாணி செய்ய சொல்லுவாங்கள் இது செய்ய சொல்லுவாங்கள் அதெல்லாம் கூட எனக்கு கண்டிப்பாக தெரியாது ஓரளவுக்குதான் தெரியும் தக்காளி சாதம் நிறைய செய்யுவேன் இந்த த குருமா குழம்பும் சப்பாத்தியும் அதிகமாக லைக் பண்ணுவாங்க தக்காளி சட்னி அதிகமாக லைக் பண்ணுவாங்கள்